ஹலோ சார் கேத்ரி ஹோட்டலா சார் ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஆர்டர் பிளேஸ் பண்ணிணேன் உங்க ஹோட்டலில் அதில் சில பொருட்களை விட்டுட்டேன் இப்போது அதில் ஜாயின் பண்ணிக்க முடியுமா ஓகே சார் கூல்ட்ரிங்ஸெலாம் ஜாயின் பண்ணணும் சார் ஒரு செவென் அப்பு அண்ட் தென் கோலி சோடா ஒரு மாசா பாட்டில் வேணும் சார் அட்ரஸெலாம் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் சார் அந்த அட்ரஸ்க்கு எடுத்துகிட்டு வரனேன்னு சொல்லிவிட்டாங்க இப்போது சில இதெலாம் ஆட்ரு பண்ணணும் சார் ஆல்ரெடி என்னென ஆர்டர் பண்ணி இருந்தேன்னால் பிரியாணி ஆட்ரு பண்ணி இருந்தேன் சிக்கன் பிரியாணி ஒன்று மட்டன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணி இருந்தேன் அப்புறம் தந்தூரி சிக்கன் மஞ்சூரியன் இதெல்லாம் ஆட்ரு பண்ணியிருந்தேன் சார் இப்போ வந்து அதில் மாசா கோலி சோடா செவென் அப் இதை மூணையும் இன்குலூட் பண்ணணும் சார் ஓகே சார் எத்தனை மணிக்கு சார் எடுத்துகிட்டு வருவாங்க ஓ பைவ் மினிட்ஸ் கிளம்பிடுவாங்களா சார் ஓகே சார் அதுக்கு வந்து பேமென்ட் நான் கொடுத்துட்டேன் இப்போ இப்போ உள்ளதுக்கு மட்டும் பேமென்ட் நான் உங்களுக்கு நான் அனுப்பிவிடுறேன் இப்போ நீங்கள் பேசுறீங்ளே அந்த நம்பருக்கே அனுப்பிவிட்டுவிட்டு ஸ்கிரின் ஷாட் பண்ணுறேன் சார் ஓகே சார் மொத்தமாக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா சிக்கன் பிரியாணி ஒன்று மட்டன் பிரியாணி ஒன்று தந்தூரி மஞ்சூரியன் அப்புறம் வந்து செவென் அப்பு கோலி சோடா மாசா பாட்டில் இது எல்லாமே சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார் எனக்கு கரெக்ட்டான டைம்க்கு வந்துவிட்டா போதும் பசங்கெளாம் இருக்காங்க ஸோ டைமிங்கு எனக்கு புட் வரணும் அண்ட் தென் பெரியவங்களாம் வேறு இருக்கிறதால எனக்கு கரெக்டான டைமிங்கு சாப்பாடு வேணும் சார் ஓகே சார் அந்த ஆர்டரோடு இந்த ஆர்டரையும் சேர்த்துக்கோங்க அட்ரஸ் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் அதே அட்ரஸ்க்கு அனுப்பிவிட்டுருங்க ஓகே சார் தேங்க் யூ சார்